எனக்கு எஃப்எம் ரொம்ப பிடிக்கும் நான் மயிலாடுதுறையில் இருக்கறதுனால் காரைக்கால் எஃப்எம் வந்து ஆல் இந்தியா ரேடியோ அதெல்லாம் நான் கேட்பேன் காலையில் ஏஞ்சதுலேருந்து அதில் நல்ல நல்ல பாட்டு ஓடும் நல்ல கருத்துல்லாம் சொல்லுவாங்க விவசாயத்தை பற்றி சொல்லுவாங்க நிறைய பாட்டு நல்ல நல்ல பாட்டாக போடுவாங்க எல்லாம் கேட்டு ரசிக்கக்கூடிய பாட்டாக இருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் விவசாயத்தை பற்றி ஒவ்வொரு விவசாயிக்கும் சொல்லுவாங்க ஆடு மாடுக்குலாம் என்னென்ன தேவையோ அதெல்லாம் பற்றி சொல்லுவாங்க நிறைய பேசுவாங்க சிரிப்பாக இருக்கும் நிறைய புதிர்கள்லாம் சொல்லுவாங்க கேள்வி பதில் கேட்பாங்க நிறைய நன் நன்மையுள்ளதாக இருக்கும் அதில் வந்து நம்ம டெய்லியும் வந்து பாட்டு தான் ரொம்ப கேட்பேன் காலையில் ஏஞ்சதுலேருந்து பாட்டு தான் ரொம்ப பிடிக்கும் காரைக்கால் சைடு ஃபுல்லாகவே மயிலாடுதுறை காரைக்கால் இந்தமாதிரி சைட்லலாம் நிறைய எஃப்எம் தான் கேட்போம் எஃப்எம் கேட்டால் நல்லது என்னென்னு தெரியும் செய்திலாம் அதில் வரும் நிறைய வரும் செய்திலாம் எல்லாம் கேட்பாங்க ஃபுல்லாக தெரிஞ்சுப்பாங்க மழை காலத்தில் ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும் இந்த எஃப்எம் எஃப்எம் கேட்கறது ரொம்ப நல்லது எஃப்எம் வந்து எல்லாம் சொல்லுவாங்க என்னென்ன நல்லது இருக்கோ சொல்லுவாங்க மருத்துவ குணம் சொல்லுவாங்க ஃபுல்லாக மீன் வளர்க்கறது எப்படி ஆடு வளர்க்கறது எப்படி மாடு எப்படி செடி எப்படி வளர்க்கணும் எப்படி எல்லாத்தையும் பாதுகாக்கணும் மழை காலத்தில் எப்படி காப்பாற்றணும் வெய்ய காலத்துக்கு எப்படி இருக்கணும் செடிக்கெல்லாம் என்னென்ன மருந்து வைக்கணும் எப்படியெல்லாம் வளர்க்கணும் எப்படி வெதை போடணும் என்ன செய்யணும் எல்லாம் சொல்லித் தருவாங்க மா பாட்டெல்லாம் நல்ல பாட்டு ஓடும் நான் நல்லா கேட்டு ரசித்திருங்க நான் எப்பவும் எஃப்எம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் எஃப்எம் கேட்கறது பயனுள்ளதாக இருக்கும் ஃபுல்லாக வந்து செடியலாம் எப்படி வளர்க்கலாம் கொடிலாம் எப்படி வளர்க்கலாம் ரொம்ப கேட்பாங்க ரொம்ப சொல்லுவாங்க அதில் நம்மளுக்கு நல்லா பயனுள்ளதாக இருக்கும் ஸோ நீங்களும் ப நல்லா கேட்டு ர ரசிங்க எஃப்எம்மை உங்களுக்கும் எஃப்எம் ரொம்ப பிடிக்கும் மரம் எப்படியெல்லாம் வளர்க்கலாம் செடி இப்படியும் வளர்க்கலாமா அப்படின் தெரிஞ்சிக்கலாம் ஃபுல்லாகவே நல்லாயிருக்கும் நல்ல விடுகதையெல்லாம் சொல்லுவாங்க சிறுவர்களுக்கான பேச்சு போட்டி எல்லாம் சொல்லுவாங்க நிறைய நடக்கும்